ஸோ அன்றாடம் பெண்கள் சவால்கள் நிறைய சந்திக்கிறாங்கள் ஸோ என்னன்னா வீட்டில வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அதேமாதிரி வெளியே எல்லா பெண்களும் இப்போது ஜாப் போகிறதுனால நிறையா சவால் இருக்குது ரெண்டயும் மேனேஜ் பண்ணிட்டு ஜாப் போகும் போது ட்ராவலிங்ன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது இத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு எப்படின்னா இப்போல்லாம் சம் சமூகத்தில் பார்த்திங்கன்னா நம் பெண்கள் நிறையா இதில் வந்து பாட்டிஸிபேட் பண்ணிக்கிறாங்கள் ஸோ இப்போ எலக்க்ஷனாகட்டும் ஸோ மற்ற இப்போது ஏர் ஃபோர்ஸ்ல ஆகட்டும் நிறையா விஷயத்தில் வந்து அவங்க அவங்களோட பங்குன்றது மேஜராக இருக்குது நம்மளுக்கு இப்போது இப்போது பாதுகாப்பை எடுத்துகிட்டோமுன்னால் நம்மளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது கொஞ்சம் பெட்டருன்றது நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ எப்படின்னா கவர்மண்ட்டுலருந்து நிறையா அந்த பாதுகாப்பு ஓரியண்டடாக நிறையா ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க ஸோ தனியாக ட்ராவல் பண்ணும் போது அவங்களுக்கு அன்சேஃப்டியாக ஃபீல் பண்ணால் ஸோ அது வந்து அவங்க அது மூலயமா அவங்க வந்து காவல்துறையை வந்து அணுகலான்றது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாருக்குது இப்போது சம வாய்ப்புகள் இருக்குது ம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து எல்லாத்துறையிலையும் போய் அவங்களோட பங்குன்றது அவங்க சமமாக போய் ஜாப் பண்ணுறாங்க